இப்போவே நம்ம ஊரில் எல்லா இடத்துலயும் டெவலப் ஆயிட்டு வந்துவிட்டு இருக்குதுங்க நம்ம பாரம்பரிய இயற்கை முறையில சொல்லி மாட்டு தொழு உரம் போட்டு இந்த இயற்கையாக பண்ணனுன்றவங்களாம் இப்போலாம் வெளியிலலாம் நிறைய அதே மாதிரி பாரம்பரியமாக பண்ணிவிட்டு வரோம்னா இப்போயும் கூட நிறைய இடத்துல வில்லேஜ் சைடுலலாம் கிராம சைடுலலாம் பண்ணிவிட்டு வந்துவிட்டு இருக்காங்க நம்ம ஏரியாலயும் இப்போ அதை பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் எல்லாருமே இப்போ அதையவே ஃபாலோவ் பண்ணிகிட்டு எல்லாருமே பண்ணிகிட்டு வந்துவிட்டு இருக்காங்க நம்ம ஏரியாலயும் நம்மளை பார்த்து இப்போ கிராமங்களில் இருந்து டவுன் மாதிரி ஏரியாவில மற்ற எல்லா இடத்துலயுமே பார்த்தாக்கா இயற்கை விவசாயம் இந்த மாதிரி முறையில பாரம்பரியமாக பண்ணனும் பழைய இடத்துல அப்படினு சொல்லியும் செஞ்சிகிட்டு இருக்காங்க அது வந்து நடைமுறைக்கு நல்லா ஏரியாவில நல்ல டெவலப்மெண்ட்ஸாக இருக்குது